ஆ சொல்லுங்கள் நான் பிரின்சிபல் பேசுகிறேன் தான்ப்பா நீங்கள் யாருப்பா எந்த ஸ்டூடண்ட்டுப்பா ஆ வி ஆர் எஸ் காலேஜ் பிரின்சிபால் தான்ப்பா ஆ சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா எந்த இயருப்பா ஃபைனல் இயர் ஆ சொல்லுங்கப்பா ஆ ஓகே ஆமாப்பா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே கேட்டுருந்தீங்கள்ல ஆல்ரெடி பெர்மிஷன் பற்றி கேட்டுருந்தீங்க

ஆமாம்பா ஆமாம்பா ஓகேப்பா சூப்பருப்பா எப்படிப்பா போவீங்க எப்படிப்பா போவீங்க இல்லை அப்படி போய் பஸ்ஸுலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா காலேஜ் பஸ்ஸு கூட ஃபிரியாக தான் இருக்குது நான் அரேஞ்ச் பண்ணி உடட்டுமா என்னான்னு கேக்கிறேன் ஓகேப்பா நீங்கள் நம்ம பஸ்ஸுலேயே நம்ம பஸ்ஸுலேயே போய்ட்டு வாங்க ஏன்னா நம்ம பஸ்ஸில் போகிறதுதான் சேஃப்ட்டி ம் அங்கே பெர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா என்எல்சியில் உள்ளே விசிட் பண்ணுறதுக்கு ஆ ஆ ஆ ஒர்க் பண்ணுறாங்களா எம்ப்ளாயியா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ஒன்றும் எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுல்ல ஓகே பத்து பேர் ஆ அங்கே மட்டும் விசிட்டா ஃபுல்லா உள்ளே உள்ளே ஃபுல்லாகவே எல்லாமே பார்க்குற மாதிரியா ஓகேப்பா ஓகே ம் ம் ஓகே ஸ்டூடண்ட் மட்டும் போகிறீங்களா கிளாஸ் இன்சார்ஜை கூட்டுப் போகிறீங்களா ஒருத்தங்கள அனுப்ச்சிவிடலாம்ல ஓகே ஓகே ஓகேப்பா அதுக்கு தான் கேட்டோம் சரி என்னைக்குப்பா கிளம்புறீங்க என்னைக்கு கிளம்புறீங்க சரிங்கப்பா சரி பார்த்து போய்விட்டு வாங்க ஆ ஓகேப்பா தேங்க்யூ ஓகே தேங்க்ஸ்